நான் வந்து என்னோட வேலையில் வந்து சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எதிர்பாக்கிறேன் நான் வந்து செய்கிற வேலை எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணும் அப்டின்னு தான் எதிர்பாக்கிறேன்